நான் பள்ளியில் படிக்கும் போது எனக்கு ஓவியம் தெரியாது நான் படித்து முடித்து அதுக்கு பிறகு நான் ஒரு ஆசிரியராகி வரும் பொழுது எனக் எனக்கு இருந்த ஒரு குழந்தை தான் எனக்கு அந்த ஓவியத்தை கற்றுக் கொடுத்தது ஏனென்றால் எனக்கு ஓவியம் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் மிகவும் கடினமான ஓவியங்கள் எனக்கு தெரியாது அதாவது என்னிடம் படிக்கும் ஒரு மாணவி தான் எனக்கு அந்த ஒன்று இரண்டு மூலமாக எனக்கு கற்றுக் கொடுத்தாள் பிறகு அந்த கல்லூரிப் படிப்புகளை பற்றி ஓவியம் எனக்கு அவ்வளவா தெரியாது இப்போ இருக்க குழந்தைகளுக்கு நான் சொல்லுவது என்னவென்றால் ஓவியம் ஒரு கலை தானே பார்த்தீங்கள்னா வருடா வருடம் திருப்பூரில் உள்ள ஜெய்பாபா மகளிர் பள்ளியில் ஓவியப்போட்டி இந்த குடியரசு தினத்தையொட்டி நடைபெறும் அப்போ அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளுவோம் அங்கே பார்த்தால் மூன்று வயது குழந்தை முதல் அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்வார்கள் குறிப்பாக ஒரு குழந்தை ஒரு காகிதத்தில் ஒரே ஒரு சின்ன முட்டையாக போட்டு முட்டை மாதிரி போட்டு அந்த காகிதத்தை சமர்பித்தது அதுக்கும் அவர் பாராட்டி அந்த குழந்தைக்கும் ஒரு சான்றிதழ் வழங்கினார் அதை பார்த்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அதனால ஓவியத்துக்கு இத்தனை ஒரு நன்மை இருக்கிறது இத்தனை ஒரு மரியாதை இருக்கிறது அதனால் ஓவியம் எனக்கு ரொம்ப பிடித்த கலை அதனால் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால் ஓவியம் ஒரு பகுதியாக எல்லா ஸ்கூல்லேயும் இருக்குது இன்னும் அதுக்கு ஒன்னுன்றது இரண்டு பீரியட் ஆகல அதுக்கு எக்ஸ்டண்ட் பண்ணி கொழந்தைங்களுக்கு ஓவியம் வரையிறதுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னு என்னோட ஆசை இது மாதிரி நான் எல்லா கொழந்தைகளுக்கும் இதான் என்னோட குறிக்கோள் என்னென்னா நல்ல ஓவியங்கள் பெரிய பெரிய ஓவியங்கள் வரையணும் அதில் நான் ஃபஸ்ட்டு ஃப்ரைஸ் வாங்கணும்

நான் நல்ல ஒரு ஃப்ரைஸுக்கு ஆளாவேன்னு சொல்லிட்டு என்னோட விருப்பம் இருக்கிறது அதை நான் முடிப்பேன் கண்டிப்பாக முடிப்பேன்